ஓவியம் என்பது ஒரு வகையான கலை கலைகளில் பல்வேறு வகையான நிலைகள் இருந்தாலும் ஓவியம் வந்து ஒரு மனிதனுடைய தன்னுடைய திறனுக்கேற்ற தன்னுடைய சக்திக்கேற்ற தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் ஒரு மனிதன் ஓவியம் வரைகிறான் அந்த ஓவியமாகப்பட்டது பல்வேறு நிலைகளில் ஒரு மனிதனுடைய வாழ்வை உயர்த்த வழிவகுக்கிறது அவனுடைய கலாச்சாரம் பண்பாடு மற்றும் வாழ்வாதாரத்திற்கு ஒரு துணையாகவும் ஒரு சொந்த வேலையைக்கொண்டு அவன் வந்து வாழ்வில் முன்னேற்றுவதற்கு ஓவியம் வந்து ஒரு கலையாகவும் ஒரு தொழிலாகவும் பயன்படுகிறது